குழந்தை திருமணத்தை பற்றி தான் நான் அதில் படித்தேன் ஒரு பெண்ணின் கதையில் அதில் நான் புரிஞ்சுகிட்டது என்னென்னா குழந்தைத் திருமணமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டேன் குழந்தை திருமணம் பண்ணுறதே தப்புதான் அதிலையும் நம்ம நல்லது கெட்டது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பெ ஒரு பொண்ணாக அவள் எவ்வளோ கஷ்டபட்ருக்காள் அதை பற்றி நிறையா விஷயம் அதில் போட்டிருந்துச்சு நான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையை எப்படிலாம் வாழலாம் ஒரு பெண்ணாக எப்படி சாதிக்கலாம் அப்படின்றத பற்றி அதில் போட்டிருந்தாங்க கணவனோட சட்டை பட்டனை உட்காந்து தைச்சிகிட்டு வீட்டில் வேலை பார்க்குறத விட நம்ம எப்படிலாம் முன்னேறலாம் அப்படின்றத பற்றி அதில் நிறையா விஷயம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சு அவள் ஒரு பெண்ணாக அப்போ பாதிக்கப்பட்டு எவ்வளோ அந்த கதையை புக்கை எழுதிருப்பாள் அப்படின்ட்டு யோசனை இருந்துச்சு அதுவும் அந்த புக்கை வந்து நான் புத்தகத்தை திருவிழாவில் வாங்கினேன் தருமபுரியில் நல்ல அருமையான புத்தகம்னு கூட சொல்லலாம் எனக்கு மிகவும் பிடிச்ச புத்தகம் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லியும் கொடுக்கணும் ஆனால் அவள் கஷ்டப்பட்டதை இந்த புக் மூலயமா நாலு பேருக்கு சொல்லியிருக்காள் அது ரொம்ப பிடிச்சிருந்திச்சி அந்த புக்கில்